எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மொதல் தான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாேருமே ப்ரைவேட்டுக்கு போவாங்க இப்போது ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிலே எல்லாம் உயர்தரமான மருத் மருத்துவ சிகிச்சைகளும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க எங்கள் ஏரியாவில் இருக்கற ஜிஹெச் வந்து எப்போதுமே சுத்தமாக இருக்கும் ஒரு நாள் கூட அங்கே வந்து அசுத்தமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை எப்பவுமே சுத்தமாக நீட்டாக பராமரிச்சுட்டு வராங்க இங்கேயுமே வந்து தரமான மருந்துகளும் உடல் து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ட்ரீட்மெண்டும் கொடுத்துட்டு இருக்காங்க மருந்து மருந்து மாத்திரை மட்டும் இல்லை ஜிஹெச்சில் இருக்கற டாக்டருங்கள் கூட நல்லா கவனித்து நோயாளிகளை குணப்படுத்துகிறத்துக்கு நல்லா கவனித்து ஒரு நல்ல கேரோடு எல்லாேருக்கிட்டயும் பேசி ட்ரீட் பண்ணுறாங்க அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் விஷயமா அதுக்கப்புறம் இங்கே நம்ம ப்ரைவேட்டில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு மொதல் போனதை விட ப்ரைவேட்டுக்கு போனால் நமக்கு காசு வேணும் இப்போ ஜிஹெச்சிலே வந்து காசு இல்லாமேயே அந்த ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலான தரமான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதனால இப்போது எந்த ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகளாக இருந்தாலும் டக்குனு நம்ம ஜிஹெச்சுக்கு தான் போகிறோம் அதனால இப்போ ஜிஹெச் வந்து ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு